எங்கள் ஊரில் லைப்பெரின்னு ஒன்று இருந்துது நான் தென்த்து படிக்கும்போது இருந்தது இப்போ ரீசனா எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னெல்லாம் போவேன் ரெடேரியா பசங்கூட சேர்ந்துனு ஜாலியாக ஃப்ரெண்டுங்கூட சேர்ந்துனு போய் லைப்ரெரியில நல்லா படிப்போம் ஒன் வீக்கில் ஒன் டைம் போவோம்ங்க நாலு புக்கு அஞ்சு புக்கு படிப்போம் அது படிக்கறதுக்கான சோர்ஸு கம்மியானதுனால் அங்கே போறதை விட்டுட்டோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வீட்டில் வச்சி படிக்கிலான்னா சில புக்ஸு வச்சு வீட்டில் மட்டும் தனிமையில உக்கான்னு படிப்பேன் இதில் பையனை பார்த்துக்கணும் அங்கே வீட்டு வேலை அதெல்லாம் இருக்கிறனால நம்பளால் சரியாக படிக்க முடுறதில்ல தேவைப்படம்போது எடுத்து படிப்பேன் அது நைட்டில் தூக்கம் வரலன்னா சும்மா உக்காந்து ஒரு பத்து பேஜி பாஞ்சு பேஜி படிச்சன்னா நான் நல்லா இருக்கும்ட்ருதுனால நான் படிப்பேன் மற்றபடி இங்கே எதுவும் சோர்ஸ் தனியாக வீட்டில் லைப்ரெரிலாம் வைக்கிற அளவுக்கு நம்பளுக்கு வசதி வாய்ப்பில்லை ஏன்னா இது ஒரு சின்ன கிராமம் வீட்டில் தங்கி படிக்கிறதே பெரிய விஷ்யமா இருக்கும் இதுக்கு லைப்பெரியலாம் போனும்ன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே எங்கே இங்கே இல்லை இப்போ பாலகுடியில தான் லைப்பெரி அங்கே அங்கே போனதுனால் அங்கே போயிவிட்டு அங்கே புக் எடுத்துகிட்டு வந்து வீக்கில் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வீ வா அடுத்த வீக்கில் எடுத்துட் போயிட் லைப்ரரில கொடுத்துட்டு வந்துருவோம் இப்போ அதுக்கும் நேரம் சரியாக கிடைக்கறதில்ல மாத ஒன் டைம் போகிற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னும் தெரில புக்கு வீட்டில் இருந்தும் வரைக்கும் படிப்போம் இல்லாத பட்சத்தில் படிக்க முடியாது கதை கிதை படிஷ்கிட்டு உக்கான்னுருப்போம் அதான் கதை புக்கும் இப்போ வர வர கிடைகிறது இல்லை சினிமா புக்குங்க அது இதுன்னு படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இக்குது எங்கள் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கிறனால நம்பளால் படிக்கவும் முடிய மாடுது எங்கே போனாலயும் இந்த லைப்பெரி புக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயி போச்சு தருமபுரி மாவட்டத்தில் இக்க இக்க குறஞ்சிகிட்டே வந்துருச்சு என் ஃப்ரெண்டுங்கிட்ட ஏதோ ஒன்னாக ரெண்டாக இருக்கும் அதை வாங்கி வாங்கி அப்பப்போ படிப்பேன் அதுக்கு மேலே டைம் கிடைக்கும்போது ஃப்ரெண்டுங்கூட அவங்கூட போய்விட்டு லைப்பெரியில கொண் ஒரு அஞ்சு அஞ்சு மண்நேரம் மூண் மண்நேரம் உக்காந்து நல்லா படிஷ்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேரந்துருவோம் அவ்வளோ தான் நம்மளால் இந்த ஏரியாவில பண்ண முடியும் மற்றபடி லைப்ரெரிலாம் தனியாக வைக்கச்சிலாம் பண்ண முடியாது